எங்கள் பகுதியில் வந்து அடிக்கடி காணப்படுற பறவைங்கள் வந்து மயில் மயில் வந்து மயிலும் இருக்கும் குயில் இருக்கும் காக்கா அப்பறம் இந்த மைனா கிளி சிட்டுக்குருவி இந்த மாதிரி பறவைங்கள் நிறையா வகை பறவைங்கள் இருக்குது கொக்குங்களும் இருக்கும் கொக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொக்கு இருக்குது ஒரு கொக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை நாரைன்னும் ஃபுல்லாக வெள்ளை கலர்லேயே இருக்கும் அந்த பறவைங்களும் இருக்கும் மயில் வந்து நிறையா டைமில் அடிக்கடி வந்துட்டு போகும் அது வந்து நல்லா பாக்கிறதுக்கே அழகாக இருக்கும் மயில் வந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் மயில் பிடிக்கும் கிளி பிடிக்கும் எல்லா பறவைங்களும் பிடிக்கும் பறவைனு எடுத்திங்கன்னா எல்லா பறவையும் பிடிக்கும் எங்கள் வீட்டு சைடுகள்ல வந்து இந்த பறவைங்கள்லாம் நிறையா இருக்குது அதுவும் காக்கானா சாப்பாடு வெச்சோமா வந்து சாப்பிட்டு போகும் குருவிங்கள் சிட்டு குருவிலாம் வந்து நிறையா அழிஞ்சிட்டுருக்கு ஆனால் எங்கள் சைடு வந்து ஒரு சில சிட்டு குருவிங்கள் இருக்குது அந்த சிட்டு குருவிங்கள் வந்து தண்ணி ஊற்றி வைச்சோம்னா சாப்பிடும் அரிசி போட்டு வைச்சோம்னா சாப்பிடும் மயிலுங்கள் வந்து நிறையா மேயும் மயிலுங்கள் அடிக்கடி வந்துட்டு போவும் மயில் கத்துறது அது தோகையை விரித்து நடக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும்